என் வாழ்க்கையில் நான் அதிகம் மதிக்கிறேன் அப்டின்னு சொன்னால் என்னுடைய பெற்றோர்கள் தான் யாரை வந்து நான் மதிக்கிறேன் அப்படின்னா பெற்றோர்களை தான் மதிக்கிறேன் ஏன்னா அவங்க இல்லாமல் என்னுடைய எனக்கு இந்த வாழ்க்கை கிடையாது எனக்கு நாம் அதிகம் மதிக்கிறேன் அப்படின்னா அது ஒன்று அப்புறம் கல்வி என்னுடைய கல்வி தான் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு முழு ஆதாரமாக இருக்குது அதனால் கல்வி மற்றும் என்னுடைய பெற்றோர்கள்